நான் ஃபிளிப்கார்ட் அப்படின்ற ஒரு ஆன்லைன் செயலி மூலம் ஒரு டேபுள் ஃபேன் வந்துட்டு வாங்கிருந்தேன் அது என்ன பிராண்ட் அப்படினா அந்த உஷான்னு ஒரு பிராண்டு அந்த பிராண்டோட ஒரு டேபுள் ஃபேன் வந்துட்டு வாங்கிருந்தேன் அதில் வந்துட்டு நிறையா பலன்கள் போட்டிருந்துச்சி அதாவது இதில் வந்துட்டு பத்தாம் நம்பர் வரைக்கும் நமக்கு ஸ்பீடு வச்சிக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு இது அதாவது இது பத்தாம் நம்பர் வரைக்கும் ஸ்பீடு வச்சிக்கலாம் நல்லா காற்று வரும் அந்தமாதிரி என்ன அதாவது பின்னாடி வந்துட்டு சுத்த பட்டனை அமுக்கினோம் அப்படினா அது வந்துட்டு எல்லா சைடுமே சுற்றி எல்லாருக்குமே காற்று வர அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சி அதுவும் எனக்கு பிடிச்ச ஒரு ப்ரௌன் கலர்ல இருந்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி வெளியே கடைகள்ல கேட்கும் போது அதோடய விலை வந்துட்டு பத்தாயிரம் ரூபாய் சொன்னாங்கள் நான் ஆன்லைன்ல வந்துட்டு வெறும் ஐந்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் என்னால் இதனால் ஐந்தாயிரம் ரூபாய் சேமிக்க முடிஞ்சிச்சு சரி ஆன்லைன்ல அஞ்சாயருபா கம்மியாக இருக்கே அப்படின்ட்டு நினச்சி நான் இந்த ஃபேனை வாங்கினேன் ஆனால் நான் எதிர்பாத்தது வேற ஆனால் ஃபேனு இருந்த நிலமை வந்துட்டு வேற அதாவது ஃபேனு பத்தாம் நம்பர் வரைக்கும் ஸ்பீடு சொன்னாங்கள் அது வரைக்கும்லாம் ஆனால் இல்லவே இல்லை ஏ எட்டோ ஏழோ ஏழு நம்பர் வரைக்கும்தான் இருந்தது ஆனால் அது அவ்வளோவா காற்று சுத்தமாக வரவே இல்லை அதுக்கப்புறம் எல்லா சைடும் சுத்தும்னு சொல்லி ஒரு பட்டன் சொன்னாங்கள் அதை அமுக்குனால் சுற்றும் அப்டின்னு சொல்லிட்டு ஆனால் அந்தமாதிரிலாம் இல்லவே இல்லை அதுவும் இல்லாமல் வாங்கி ஒரு ரெண்டு மாதம் கூட ஆகலை பட்டன்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டு வந்துருச்சு இதனால் வந்துட்டு நான் ரொம்பவே மனஉளைச்சலுக்கு ஆளாகிட்டேன் என்னால் திருப்பி ரிட்டன் கூட போடமுடியாது ஏன்னா அதில் வந்து ரிட்டன்ங்கிற ஆப்ஷன் கிடையவே கிடையாது அதுக்கப்புறம் வந்துட்டு ரீஃபண்டும் கிடையாது அதனால என்னோடய காசு போனது தான் மிச்சம் அதுக்கு நான் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து கடைகள்ல வாங்கிருந்தால் வெளியில இருக்க கடைகள்ல வாங்கிருந்தாக்கூட அப்படியே வாச்சும் இருந்திருக்கும் என்னால் திருப்பி போய் அதை மாத்தவாது முடிஞ்சிருக்கும் ஏதாச்சும் ரிப்பேர் இருந்துச்சு பழு இருந்துச்சு அப்படினா ஆனால் என்னால் இந்த ஃபேனை வாங்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியலை ரொம்ப வெக்கையாக இருக்குதுன்னு தான் இந்த ஃபேனு வாங்குனோம் ஆனால் எ எந்த பயனுமே இல்லாமல் போச்சு அதனால நாங்கள் வந்து திருப்பியும் காசு போட்டு நாங்கள் வேற ஃபேனுதான் வாங்குற மாதிரி இருந்துச்சு இதனால் நாங்கள் ரொம்பவே மனஉளைச்சலுக்கு ஆளாகிட்டேன் கடைகள்ல வாங்குனால் நான் சரியாக இருக்காதுன்னு தான் ஆன்லைன்ல பார்த்து கலர் பார்த்து எல்லா பலன்களும் பார்த்து ஆன்லைன்ல ஆட்ரு போட்டேன் ஆனால் ஆன்லைன்ல வந்துட்டு நான் எதிர்பார்த்த மாதிரியே இல்லை நான் சரி நான் இதில் இவ்வளோ கம்மியாக இருக்குது அதுவும் நம்ம எதிர்பார்த்த பலன்களோட இருக்கே அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் வந்துட்டு ஆன்லைன்ல வாங்குனேன் ஆனால் நான் எதிர்பார்த்தது வேற அதில் இருந்தது வேற இதனால நான் ரொம்பவே மனஉளைச்சலுக்கு ஆளாகிட்டேன் நான் ஆன்லைன்ல வாங்குனதுலையே ரொம்ப வந்துட்டு எனக்கு பிடிக்காத ஒன்று பொருள் அப்படினா அது அந்த டேபிள் டேபுள் ஃபேனுதான் நான் இதனால ரொம்பவே மனஉளைச்சலுக்கு நான் ஆளாகிட்டேன் அதிலருந்து காற்றும் வரல பத்தாததுக்கு வாங்குன ஒரு ரெண்டு மாசத்திலயே அது போயிடுச்சு சரி சரி இருக்கிறத வச்சு வச்சிக்கலாம் இப்போ ஏழாம் நம்பர் வரைக்கும் பட்டன் இல்லனா என்ன இருக்கிற காற்று போதும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிக்கலாம்னு பார்த்தா அது ரெண்டு மாசத்திலயே போயிடுச்சு இதனால நான் ரொம்பவே மனஉளைச்சலுக்கு ஆளாகிட்டேன்